ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா ஆ லக்ஷ்மி உர கடை தான் சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சரி சரிம்மா எங்கள்க்கிட்ட எல்லா உரமும் இருக்கு அதவிட இயற்கை உரம்மா ஆ இயற்கை உரமும் நாங்கள் வந்து ஆளுகள் வச்சு இயற்கை உரம் நாங்களே தயாரிக்கிறோம் ஏன்னா மக்கள் வந்து இப்போ விரும்புகிறது வந்து இயற்கை உரந்தான் விரும்புறாங்க அதனால் நாங்கள் ஆளுங்களை வச்சு இயற்கை உரம் எங்களுடைய விவசாயம் மாதிரி எங்கள் நிலத்துலேவே நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் அதனால் அந்த உரம் எங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் எந்த உரம் எதிர்பார்க்குறிங்களோ எங்கள் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ம் செயற்கை உரமும் இருக்கு எல்லா உரமும் எங்கள் கடையில் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறிங்களோ கண்டிப்பாக அது கிடைக்கும் எங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு தகுந்தமாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குறது எங்கள் கடையில் கிடைக்கும் ஆ நீங்கள் கடைக்கு வந்தால் தாங்க அது பார்த்து பேசி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் வாங்கம்மா பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஆ ஓ அப்படிங்களா ம் நம்ப வந்து இது சாரி நம்ப வந்து காட்டில் வந்து இயற்கை உரம் யூரியா பொட்டாஸு போடலாம் யூரியா பொட்டாஸு எல்லாம் கலந்து எல்லாமே அப்போல்லாம் அதை தான் போட்டாங்க இப்போ பூச்சி நிறையா விட்டுச்சின்றாங்க அதனால் இயற்கை உரமும் போடலாம் செயற்கை உரமும் போடலாம் அதனால் உங்களுக்கு நல்ல நெல் விளச்சல் கொடுக்கணும் புழு வைக்காத இருக்கணும் அதுக்கு தகுந்தமாதிரி உரம் இருக்கு நீங்கள் கடைக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தரோம் ரெடி பண்ணி தரோம் எல்லாமே இருக்கும்மா எங்கள் கடையில் ஆ சொல்லுங்கம்மா நோட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக வாங்குற மாதிரியான கண்டிப்பாக நாங்கள் வண்டி இருக்கு ஆளுங்கள் இருக்காங்க வந்து இறக்கி வச்சிவிட்டு வந்துருவாங்க

ஆ மண் ஓகே கண்டிப்பாக பண்ணித்தரேன் நல்லா விளச்சல் வரும் அந்த அளவுக்கு எங்களோட கடையில் இருக்கிற உரம் ரொம்ப தரமானது ம் ஆ அட்ரெஸ் சொல்லுங்கம்மா ஆ கனியாமுறு மாரியம்மன் கோவில் தெரு ஆ தமிழ்ச்செல்வி பெரியசாமி ஓகேங்கம்மா அப்போ நீங்கள் மாற்றி எங்கேயும் கடைக்கு போய்டாதீங்கம்மா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்கள் கடையில் இருக்கு உங்களுக்கு முன்னே பின்னே நான் குறச்சி தரேன் கண்டிப்பாக வாங்க ஆ ஓகேங்கம்மா ஆ தேங்க் யூ